பேர்டு வாட்ச்சிங் அப்படினு ஒரு கிளப் இருக்குங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியவருது பேர்டு வாட்ச்சிங்கிறது எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேர்டு வாட்ச்சிங் அப்படீனு ஒரு விஷயத்தை நான் பண்ணதே இல்லை ஆனால் என்னோட திருமணத்திற்கு பிறகு என்னோட ஹஸ்பண்ட் எப்படினா யாராவது ஒருத்தர் வழியில் உட்காந்து இருந்தால் கூட அவர் பசினு கேட்க கூட வேண்டாம் இவராக போய் கேட்பாரு உங்களுக்கு பசிக்குதா ஏதாவது சாப்பிட்றீங்களா நான் வாங்கித்தரட்டுமா அப்படினு கேட்டுவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்கி பார்சலு வாட்டர் பாட்டிலோட கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்ற சாப்பிட்டத அவங்க சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டுதான் அந்த பக்கம் வருவார் அந்தமாதிரி ஒரு ஆள் இப்போ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து இருக்கிற வீட்டில் மாடி இருக்கு மாடியில் வராண்டாவில் நல்ல ஸ்பேஷியஸான எடம் டெய்லி நாங்கள் எங்கள் வீட்டுக்காரரு வந்து தண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணி தண்ணி வைக்க ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் காக்காய்கள் மட்டும் வந்தது தண்ணி குடிச்சுட்டு போச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் நம்ம வந்து ஏதாவது சாதம் வச்சு பார்க்கலாம் அப்படீனு சொல்லி சாதம் கொஞ்சம் வைச்சோம் தயிர் சாதம் அந்தமாதிரி தயிர் சாதம் வைச்சோம் இப்போ காக்காய்ங்களுக்கெல்லாம் எப்படினா தயிர் சாதம் கூட அவ்வளவாக பிடிக்கிறதில்லனு நினைக்கிறேன் அதிகமாக சாப்பிட்றதில்ல சரி நெக்ஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் கிரிஸ்பியாக தான் பிடிக்கிது அதனால் பூந்தி வாங்கிகிட்டு வந்து பூந்தி வாங்கிகிட்டு வந்து வைச்சோம் பூந்தி வாங்கிகிட்டு வந்து வச்சங்காட்டி நல்லா இப்போ காலையில் நாங்கள் ஏழ்ரை மணிக்கு வைக்கிறோம் அப்படினா ஏழ்ரைக்கு நாங்கள் வந்து வைக்கிறதுக்கு வரும்போதோ நாலஞ்சு காக்காய்ங்க ரெடியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்துடும் நாங்கள் அப்படியே தூவி விடுவோம் இப்போ ஒரு ஒரு கிலோ வாங்கினோம் அப்படினா ஒரு பத்து நாளைக்கு கூட வராது ஒரு கிலோ பூந்தி வாங்கினா பத்து நாளைக்கு வருது நல்லா பூந்தி எல்லாம் நல்லா தூவி விட்டுட்டு முந்திரி அதெல்லாம் இருக்கும் அங்கே அங்கே அதையும் நல்லா போட்டு விட்டுட்டு நாங்கள் வந்துவிட்டோம் தண்ணியும் ஒரு நல்ல டப்பாவில் பிடிச்சி வச்சுட்டோம் அப்படினா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு காக்கா வந்திச்சு அடுத்தது கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா குக்கூ பேர்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு அது ஒரு பத்து பதினஞ்சு குக்கூ பேர்ட்ஸ் வருது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக புறாக்கள் வருது சிட்டுக்குருவிகள் வருது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் காலையில் நாங்கள் கம்மியாக போட்டுறப் போகிறோம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டு போட்டுவிட்டு வந்துடலாம் அப்படினு சொல்லிவிட்டு பூந்தியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுறோம் தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிச்சி வைக்கிறோம் கொஞ்சம் அங்கே அங்கே செடிகள் வைக்கலாம்னு ஒரு ஐடியா இப்போ வந்திருக்கு எங்களுக்கு அந்த பறவைகள் அந்த காலை நேரத்தில் லைட்டான அந்த பனி நேரத்தில் அவ்வளவு பறவைகள் பசியோடு வரும்போது அதை பார்த்தாலே மனது அவ்வளோ திருப்தியாக இருக்கு அவ்வளோ காக்கைகள் வருது அத்தனை புறாக்கள் சிட்டுக்குருவிகள் குக்கூ பறவைகள் இதோடு இல்லாமல் ரெண்டு அணில் வருது அந்த பூந்தியை சாப்பிட்றதுக்கு அதை பார்க்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இன்னும் அதிகமாக செடிகள் வச்சு பச்சைக்கிளிகள் வரணும் அப்படினு நான் இப்போ நெனைச்சிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கூடிய விரைவில் அந்த பச்சைக்கிளிகள்கூட எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரும் அப்படீனு எதிர்பாக்கிறேன் கடவுளை வேண்டிக்கிறேன்